எங்கள் கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா முன்னே இந்த கல்யாண மண்டபம் இந்த மாதிரிலாம் வந்து ஏ ஒவ்வொரு ஏ ஏரியாவுக்கு அந்தந்த பக்கம் ரொம்ப தொலைவுலதான் இருக்கும் இப்போ பஞ்சாயத்தில் வந்து பார்த்திங்கனா எங்களுக்கு தனியாக ஒரு சமுதாய கூடம்ன்னு சொல்லி ஒன்று கட்டி இருக்காங்க இது மற்ற கல்யாண மண்டபத்தை விட இது வந்து ப்ரைஸ்லையும் ரொம்ப வந்து கம்மி அதேமாதிரி ஸ்பேஸ்லையும் வந்து பார்த்திங்கனா நல்ல ஒரு எக்ஸ்பென்ஸ்னாகவும் நல்லாவும் இருக்குது எந்த இதுவுமே ஒரு நடுத்தரமான ஒரு ஃபேமிலியில இருக்கிறவிங்க அதிக பணம் செலவு போட்டு அந்த ஒரு மண்டபத்தை இது பண்ணுறதுக்கு இது எங்களுக்கு ரொம்பவுமே உபயோகமாக இருக்குது இந்த சைடெல்லாம் வந்து மேக்ஸிமம் எங்கள் சைடு இருக்குறவங்க எல்லாருமே எதோ ஒரு நல்லது காதுகுத்து கல்யாணம் எந்த ஒரு இதுனாலுமே நாங்கள் அந்த மண்டபத்தை புக் பண்ணி அதில் கிட்டத்தட்ட எங்களுடைய உறவுகள் உறவுமுறைகள் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து நாங்கள் அந்த விஷயத்த நீட்டாக ப்ராப்பராக பண்ணுறதுக்கு எங்களுக்கு நல்ல வெற்றிகரமான ஒரு இதாக இருக்குது எங்களுக்கு பஞ்சாயத்தில் இதை பண்ணி கொடுத்துல வந்து எங்களுக்கு ரொம்ப உபயோகம் மக்களுக்கு வந்து நல்லது கெட்டது பண்ண கூடிய ஒரு சூழ்நிலை இந்த இடோம் வந்து எங்களுக்கு யூஸ் ஃபுல்லாக இருக்குது